பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய போக்குவரத்துன்னா அது சாலைகள் சார்ந்த போக்குவரத்தா தான் இருக்கும் இங்கே இங்கே ரயில்வேவோ அல்லது விமான நிலையமோ கிடையாது இங்கே எல்லாம் வந்துட்டு சாலை வழி போக்குவரத்து தான் இங்கே நிறைய சாலைகள் இருக்குது நான்கு வழி சாலைகள் மூன்று வழி சாலைகள் விரிவான சாலைகள் அப்படின்ட்டு நிறைய சாலைகள் இருக்குது இந்த இதில் இதனால் வந்துட்டு டிராஃபிக்லாம் அவ்வளோக்கு இருக்காது எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஃப்ரீயாதா இருக்கும் அவ்வளோக்கும் டிராஃபிக் இருக்காது ஏ இருந்தாலும் இங்கே அதிகமான ஆக்ஸிடெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்துட்டு அங்கே ஆங்காங்கே வந்து வேக தடை வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பீடாக ஓட்டுற நிறைய வந்துட்டு பைக்ஸ்ஸு கார்ஸ்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து வாகனங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆக்ஸிடெண்ட்லாம் நடக்குது அதே மாதிரி மக்களின் கவனக்குறைவும் அலட்சிய போக்கும் தான் காரணம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது லைசென்ஸ் இல்லாமல் ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டுறதுனால அவங்களோட பாதுகாப்பை அவங்களே உறுதி செஞ்சிக்கமாட்டே என்ன தான் வந்து போலீஸும் டிராஃபிக் போலீஸும் அட்வைஸ் பண்ணாலும் கூட அந்த நிமிடம் தான் கேட்குறாங்க அதுக்குமேலே வந்து கேட்கமாட்டிங்குறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும் போது அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கா இருக்கற சரி பேரென்ட்ஸ்க்கா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து இதை மாதிரியெல்லாம் சொல்லணும் ஸோ என்னது மக்களுக்கு மலிவு விலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து போக்குவர பஸ்லேயே கவர்மெண்ட் பஸ்லேயே இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு காசில்லாமல் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நடக்குது பெண்களுக்கு இது வந்து பஸ்ஸில் வந்து சீட் அலாட் பண்ணுறது இதுமாதிரி இருந்தாக்கூட இதில் வந்து சில சவால்களும் இருக்குது இப்போ ஃப்ரீ பஸ் விடுறாங்க அப்டின்னா அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசலோடய போகிறாங்க ஃப்ரீ பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஸ் வந்தாலும் கூட இல்லை நான் ஃப்ரீ பஸ்லில் தான் வருவேன் அப்படின்ட்டு நிறைய பஸ்ஸில் போகிறாங்க அந்த பஸ்ஸில் அந்த ஊருக்கு போகிற அந்த மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து கேர்ள்ஸ்ஸே போயிட்டுருக்கனால அந்த கவர்மெண்ட்டுக்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி காசு வந்து கிடைக்குறதில்ல வருமானம் வந்து கிடைக்குறதில்ல இதனால் வந்துட்டு கவர்மெண்ட்டு திட்டங்களுக்கு வந்துட்டு இந்த போக்குவரத்து க போக்குவரத்து நிதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒழுங்காக வந்து போகிறதில்ல இதனால் நிறைய பிரச்சனை வந்து நடக்குது இதுலேயுமே கூட அதனால் என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீ பஸ் அப்படின்னு அலாட் பண்ணாலுமேக் கூட அது வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணிணா நல்லது எப்பவும் இதை யூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு வித லாஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி திட்டங்களை வந்து அமல் படுத்தும் போது எல்லாத்துக்கும் எல்லா வகையினருக்கும் பயன்படும் விதமாக வந்து அதை அமைக்கணும்